நான் வந்து வெஜிடபுள் பிரியாணி நல்லாவே செய்வேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடுச்ச ஃபுட்டுனால் வெஜிடபுள் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நான் வெஜிடபுள் பிரியாணி நானே சமைச்சிருக்கேன் அது வந்து நான் ஹோ நிறையா ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிட்ருக்கேன் எங்கள் அப்பா செஞ்சு சாப்பிட்ருக்கேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் அத்தை பெரியம்மா எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ஆனால் வந்து இவங்க செய்யிறாங்களே இவங்க செய்யிறது நல்லா இருக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுவையாக செய்வாங்க இவ ஒவ்வொருத்தரும் செய்யிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கே நம்ம நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டா அது எப்படி இருக்கும் அப்படினு நான் நெனச்சு எனக்கு புடிச்ச மாதிரி நான் செஞ்சது தான் வெஜிடபுள் பிரியாணி அது எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபுட் ரொம்ப ஈஸியாக நான் அதை செஞ்சு செஞ்சு நல்லா பழகிடுச்சி அப்படினு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யிறப்போ ரொம்பவே ஆர்வமாக செஞ்சேன் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமாக பார்த்து காய் கட் பண்ணுறதா இருக்கட்டும் பொடி போடுற அளவாக இருக்கட்டும் பட்டை கிராம்பு சோம்பு சேர்க்குறதா இருக்கட்டும் மசாலா அரைச்சு போடுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு வேலையும் அப்படி பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனாலும் அந்த பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டு வந்து எனக்கு வர்லை அப்படினு சொல்லலாம் ஏன்னு எனக்கு தெரியலை நான் ஃபர்ஸ்ட் டைமா செய்யுறதுனாலையோ என்னமோ ஆரம்பத்திலேருந்து நானே ஒவ்வொரு வேலையும் நானே காய் கட் பண்ணி நானே எல்லாம் நானே ஆர்கனைஸ் பண்ணி நானே செஞ்சேன் ஆனால் அந் அவ்வளோ டேஸ்ட் வரலை ஆனால் வந்து செகண்ட் டைம் சென் அதே மாதிரி நான் செகண்ட் டைம் செஞ்சேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக எனக்கு பிரியாணினால் அதுக்கு கண்டிப்பாக ஆனியன் ரைத்தா கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் எனக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு டைம் பிரியாணி செய்யிறப்பையும் கர்ட் பிளஸ் ஆனியனை குட்டி குட்டியாக வெட்டி ஆனியன் உப்பு போட்டு ஆனியன் ரைத்தா கண்டிப்பாக இருக்கும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் எனக்கு பிரியாணி செஞ்சு வை அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்போயுமே ஆனியன் ரைத்தா கண்டிப்பாக இருக்கும் அப்படி செகண்ட் டைம் நான் செய்யிறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்டேயே நான் செய்ய செய்ய ஓகே எப்படி எதை ஆட் பண்ணிணா எந்த டேஸ்ட் அதிகமாகும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் அப்படி நான் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படினு சொல்லலாம் இப்போ நான் நல்லாவே பிரியாணி செய்வேன் எனக்கு ரொம்ப பிடுச்ச ஃபுட்டு அது தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நானே எல்லாமே செய்வேன் எனக்கு ரொம்ப பிடுச்ச ஃபுட் நானே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படினு நான் நெனச்சு செஞ்சதுதான் பிரியாணி